நான் ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் வீடு கட்டினேன் வீடு கட்டி செடி வைக்கிறதுக்காக வீடை முன்னாடி தள்ளி வச்சு கட் முன்னாடி நீக்கி கட்டி வச்சுருக்கேன் அப்புறம் வீடு நடுஸில் இது சைட்டில் கூட ஒரு ரெண்டு பேர் போகறது மாதிரி ரெண்டு பக்கமுமே இடம் இருக்கும் அது செடிக்காக வச்சுருக்கேன் அப்புறம் பின்னாடி ஒரு ரெண்டு சென்ட்டு இருக்கும் மேக்ஸிமம் ரெண்டு சென்ட்டு இருக்கும் அது அதுலையும் செடி வைக்கணும்ங்கிறதுக்காக போட்டு வச்சுருந்தேன் அப்புறம் வந்து பக்கத்தில் எல்லாம் இந்த பூ வச்சுட்டு வருவாங்க அதெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்கும் ஆனால் அது எனக்கு செய்ய தெரியாது ஆரம்பத்தில் அப்புறம் என்னோட வீட்டுக்காரவங்க தான் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க இந்த மாதிரி செய்ய அப்புறம் அவங்க வெளிநாட்டில் இருந்தாங்க அங்கேருந்து எனக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி செய்யினு சொல்லி அவங்க ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி செம்மண்ணு கொண்டு ஒரு லாரியில கொட்ட சொன்னாங்க அங்கே வந்து இந்த கல் மாதிரி இருக்கும்ல்ல கப்பியோட சேர்ந்து செம்மண்ணு அதை வந்து ரெண்டு லாரி அப்படியே கொட்டி விட்டுட்டாங்க ஃபுல்லாக கொட்டி விட்டுட்டு போயிவிட்டாங்க நானும் வந்து அதை அதை தோட்டம் போடணுன்னு நினைச்சி அதை குழிய நோண்டுனா ஒவ்வொரு குழிநோண்டவுமே அரைமண்நேரம் ஆச்சு எனக்கு அந்த அரை மண்நேரத்தில் நான் அந்து குழிய நோண்டி எனக்கு அது ஒரு குழி நோண்டறதுக்குள்ளேயே ஏன் மூச்சு வாங்கிரும் அது அப்புறம் வந்து அந்த வந்து சல்லடை மாதிரி போட்டு சலிச்சு அந்த கல்லையெல்லாம் தூக்கிப் போட்டு அதில் வந்து தென்னம்பிள்ளை ஒன்று வச்சோம் ஆரம்பத்தில் தென்னம்பிள்ளை வச்ச நேரம் வந்து தென்னம்பிள்ளை வச்சு ஒரு இல வர்றது மாதிரி இருந்துச்சி அடுத்தது வந்து பக்கத்தில் உள்ள ஆடு எப்படியோ நுழஞ்சி அந்த தென்னம்பிள்ளையை ஃபுல்லாகவே சாப்பிட்ருச்சி சாப்பிட்டாச்சி இப்போவும் அந்த தென்னம்பிள்ளை வச்சு ஒரு ஏழு வருஷம் இருக்கும் இப்போ அது இப்போ தான் ஒரு நாலு இல வந்துருக்கு நான் அதை சாவடிக்க கூடாது எப்படியாவது கொண்டு வந்தரணும் அப்படின் சொல்லி அதை நான் ரொம்ப கேர் எடுத்து அதை நான் பார்த்தேன் முத முதல்லா வச்சது தென்னம்பிள்ள இல்லைன்னு சொல்லிவிட்டு இப்போ அது கொஞ்சம் பரவாயில்லமா இருக்கு அதுக்கப்புறம் முத முதல்ல அந்த தென்னம்பிள்ளைதான் நான் வச்சது அப்புறம் ரோஜா எல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன் எனக்கு வரவே இல்லை அதுவும் இந்த மாதிரி தான் சல்லடை போட்டு சலிச்சு அந்த மண்ணயெல்லாம் நீக்கி அப்படித்தான் ஆட்டு உரம் அப்புறம் எந்த உரம் மாட்டு உரம் அப்புறம் இந்த என்ன தென்னை ம தேங்காய்வில் உள்ள அந்த நாறு இதெல்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி எல்லாம் அடில்ல போட்டு அப்படித்தான் நான் செடி வச்சுருக்கேன் ஒவ்வொன்னும் அப்படித்தான் வச்சுருக்கேன் ஒரு சில செடிங்க வந்து சப்போட்டா ஒன்று வச்சேன் ஒரு தடவை சப்போட்டா ஒட்டு செடின்னு சொல்லிக்கொடுத்தாங்க சப்போட்டா வச்சதுக்கப்புறம் அது சப்போட்டாலருந்து ஒரு கிளையில சப்போட்டா இலையும் ஒரு கிளையில வேறு ஏதோ ஒரு செடியும் வந்துச்சு அந்தச் செடியை அப்புறம் வந்து அதை வெட்டிவிட் இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க இது இப்படி வந்தால் வந்து இந்த செ இந்த சப்போட்டா இல உள்ளது வரவே இல்லை அவ்வளோ வா அப்புறம் அது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஒருத்தவங்களை கூப்பிட்டு கேட்டேன் அவங்க சொன்னாங்க பேசாமல் இதை வெட்டி போட்டுருங்க இன்னொன்று வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிவிட்டு அதை வெட்டி போட்டேன் அது எனக்கு அந்த மாதிரி ஒரு செடி எனக்கு கிடைக்கவே இல்லை வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்தா எனக்கு அவ்ளோவாக பிடிக்காதது மாதிரியே இருந்துச்சு அப்புறம் முருங்கை மரம் முருங்கை மரம் வைக்கிறதுக்கு ஆசை ஆனால் இந்த இப்போ கம்பளி பூச்சி இருக்குல்ல அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நல்ல பயம் அதனால் அது வைக்க வேணான்னு நினைச்சேன் அப்புறம் ஒருத்தவங்க தான் சரி வச்சுவிடுங்க அந்த சைடு ட்ரைனேஜ் பின்னாடி வந்த இந்த இது தொட்டி மாதிரி கட்டிருக்கோம் அந்தப் பக்கத்தில் சரி வச்சுடுவோன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அது சுற்றிலும் ரெண்டு மரம் வச்சுருக்கேன் ஒரு மரம் வந்து நல்லா காய்க்கும் ஒரு மரம் கீரை நல்லா இருக்கும் அதனால் சரின்ட்டு அதை அப்படியே விட்டாச்சு அந்த ரெண்டுக்கும் நடுஸில் ஒரு தென்னம்பிள்ள வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் முன்னாடி ஒரு கு ஒரு இடத்துல வந்து அந்த ஆரஞ்சு மரம் ஒன்று வச்சுருக்கேன் அது இப்போ நல்லா காய்க்க ஆரம்பிச்சுருக்கு அதுக்கு முன்னாடி வந்து மாதுளை இந்த குழந்தைங்க மாதுளை வளர்ந்து வரும் குரங்கு பின்னாடி இருக்கு அது கூட தூக்கிட்டு ஓடிரும் அந்த தோட்டம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இது மாதுளையை நல்ல பெருசாக வர்ற மாதிரி இருக்கும் குரங்கு வந்து அப்படியே வாழைமரம் வச்சுருக்கேன் வாழைமரமும் இந்த இந்த பூவம் பழம் அது தான் வச்சுருக்கேன் அது இந்த கல் மாதிரி மண்ணு பக்கத்தில் சுற்றி நம்ம எவ்ளோ தான் நோண்டி வச்சாலும் அந்த கல்லெல்லாம் அப்படியே இருக்கிறதுனால அந்த செம்மண்ணில் உள்ள கோளாறுனால வந்து அந்த மரம் எனக்கு சரியாகவே சீ சீக்கிரமாக காய்க்காது அது ஆச்சு மொத்த ரெண்டே ரெண்டு தார் தான் நான் வெட்டி இருக்கேன் அந்த இதுலருந்து சில நேரம் இது காய்ஞ்சது மாதிரி இருக்கும் சில நேரம் குரங்குங்க அதை உடச்சுவுட்ரும் அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கு இருந்தாலும் இந்த தோட்டோன்னு சொல்லும்போது எனக்கு செடின்னா எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் எல்லாம் மரங்களும் வைக்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்காரங்களே சொல்லுவாங்க அந்த இடமே இல்லை ஒவ்வொரு செடிக்கும் இடம் விட்டு வைக்கணும் நீ வந்து நெறிக்கு வச்சுருக்க ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரிருக்கு எல்லாம் சரியாக காய்க்க மாட்டிங்கிதுன்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் இருந் இருக்கட்டும் இந்த செடி வந்து எனக்கு பிடிக்கும் எல்லா செடியும் எனக்கு கன்று முன்னாடி நிற்கிறது மாதிரி இருக்கும்ல அது போதும் காய்களானாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவேன் அதில் எனக்கு ஒரு இன்ட்ரஸ்ட்டு இப்போவும் வந்து கொஞ்சம் இடம் இருக்கு ஒரு பச்சை மிளகாய் செடி ஒன்று வச்சேன் அப்புறம் அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு தென்னம்பிள்ளை இருக்கு அது வந்து ஒரு வர்ஷத்தில் காய்க்கும் சொல்லுறாங்க பார்க்குறவங்க நல்லா தளர்ச்சி நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு வளர்ச்சி அடைஞ்சது மாதிரி ஒரு பச்சை மிளகாய் செடி வச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ரெண்டு இல்லை மூணு வருஷம் இருக்கும் அது வந்து கா காய்ச்சிக்கிட்டே இருக்கு ஆனால் அவ்வளவாக காரிணி இருக்காது நல்ல காட்சிக்கிட்டே இருக்கு எப்போ பார்த்தாலும் அதுலருந்து காய் ஒன்று ரெண்டாவது பறிச்சிக்கிட்டு பரிச்சிகிட்டே இருக்கலாம் நம்ம அப்படியும் இருக்கும் அந்த பச்சை மிளகாய் இப்போ தன்னால் வந்து இந்த பேரிச்சம் மரம் அது ஒன்று வளர்ந்து பின்னாடி நிற்குது கொஞ்சம் பெருசாகதான் இருக்கு அது அந்த பார்க்க வெட்டிவிடணும் வெட்டி விடுங்கன்னு சொல்லுறாங்க அவ்வளோ தூரம் தன்னாலயே வளர்ந்துடுச்சு அது அப்படின்னு ஆசையாக வேறு இருக்கு அதை அப்படியே வச்சுருக்கேன் தோட்டம் போட ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் அது தான் ஒன்பது ஒன்பது வருஷம் ஆச்சு தோட்டம் போட ஆரம்பிச்சு அந்த மாதிரி தான் தோட்டம் போட்டேன் ஓகேவா